ஆ ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம்ங்க ஆ சரிங்கப்பா ம் ம் சொல்லுங்கப்பா ஆ சார் ம் சார் ஆ சரிங்க சார் ம் சார் ஆ சரி சார் பஞ்சாயத்து ஆஃபிஸில் வேலை இருக்கு அங்கருந்து இந்த என் ஆஃபீஸ் ஒர்க்கலாம் செய்யுறாங்க அந்த என் ஆஃபீஸ் வந்திங்கன்னா எத்தனை பேர் இன்னைக்கு எந்த வேலை செய்யணும் என்னான்றது வாங்க காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே செல்லாண்டி நகரில் டிப்ஸிலான் போட்றாங்க ரோடு போட்றாங்க அது எப்படி என்னான்னு வந்து பாருங்கள் தெரிஞ்சிப்பிங்க எல்ஐஜி அதே மாதிரி போட்டாங்க ட்ரைனேஜெல்லாம் கட்டினாங்க அது என்ன என்றதை கொஞ்சம் க பா வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ மூட்டை சிமெண்ட் வேணும் எவ்வளோ ஜல்லி வேணும் பெரிய ஜல்லி எவ்வளோ வேணுன்றதெல்லாம் கொஞ்சம் வந்து நேரில் பார்த்து தெரிஞ்சிக்கோங்க ஆ அப்புறம்ப்பா ஆ அது நீங்கள் நேரில் வந்திங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் ஆ இந்த ரோடெல்லாம் கூட போட்றோம் அதெல்லாம் வந்தால் அது வந்து செய்யறதை பொறுத்து செய்வாங்க அது கான்ட்ராக்ட் எடுக்கறதை பொறுத்து தெரியும் அது நீங்கள் நேரில் வந்து தெரிஞ்சிக்கலாம்ப்பா ம் ஃபேவர் பிளாக் ரோடு ஆ சரிங்க ஆ சரிங்க சார் ஆ சரிங்கப்பா ஆ ஓ சரி சரிங்கப்பா

ஆ சரிப்பா ஆ பேவர் ஃபிளாக் ரோடெல்லாம் போட்றாங்க நீங்கள் நேரில் வாங்கப்பா பார்த்துக்கலாம் ம் ஆ ஓகேப்பா